நல்ல புகைப்படங்கள் எடுக்கிறோம் பொதுவாகவே புகைப்படம் எடுக்கிறது அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் வீட்டில் இருக்கும்போதும் சரி செல்ஃபி எடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய புகைப்படம் நிறைய நான் சேகரித்து வச்சுப்பேன் நான் ஸோ ஒரு நல்ல இடத்துக்கு போய் புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னா நான் போகிற விட இடங்கள் வந்து எனக்கு சிம்லா போக ரொம்ப பிடிக்கும் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களுக்கு போனோன்னால் புகைப்படம் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப பிர ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பச்சைப்பசலான இடங்கள் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் ஆறுகள் பூங்காக்கள் ஸோ இது இதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ஸோ அந்த இடங்கள்ல வந்து நம்ம புகைப்படத்தை வந்து எடுக்கிறோம் இல்லை வந்து அந்த இயற்கைக்காட்சியை வந்து நம்ம புகைப்படமாக நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதை தாண்டி சிம்லா சிம்லா போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பனிப்பிரதேசங்கள் அந்த குதிரைகள் அங்கே இருக்கக்கூடிய வழிப்பாதைகள் எங்கும் பனி வந்து கொட்டி கிடக்குறது அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம புகைப்படம் எடுக்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே கண்கூ கண் கவரக்கூடிய காட்சியாக வந்து அது இருக்கும் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு கேமரா ஃபோன் நல்ல பார்க்கக் க்ளாரிட்டியான கேமராவாகவும் ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னால் போதும் அதை வச்சு ரொம்ப அழகாக நம்ம என்ன பண்ணலான்னாக்கா புகைப்படத்தை வந்து நம்ம எடுக்கலாம் அது வந்து நம்ம புகைப்படம் எதுக்கு எடுக்கிறோம் நம்மளோடய நினைவுகளை வந்து பார்க்கறதுதான் தட்ஸ் அண்ட் ஆல் கோல்டன் மெமரீஸ் ஸோ அதை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நாள் காலங்கள் அதை பார்க்கும்போது அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மெமரீஸை வந்து சேகரித்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ எனக்கு வந்து புகைப்படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் குடும்பத்து உறவினரோடு போய் நம்ம வந்து அங்கே ஒரு சில இடங்கள்ல வந்து ஞாபகம் வந்து அந்த இடங்களுக்கு போய் நம்ம இருக்கிறம் போது அது நம்ம உறவினர்களாக இருக்கட்டும் அந்த இடமா இருக்கட்டும் அது ரொம்ப அழகான ஒரு நினைவுகளை வந்து அது நமக்கு கொண்டு சேர்க்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஒரு ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு நினைவுகளை வந்து அது சில நேரங்கள் வந்து தரும் இந்த புகைப்படங்களும் ஒரு எமோஷ்னலான ஒரு இதை நமக்கு கொடுக்கும்